நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து சித்தர்களின் குரல் அப்படின்ற ஒரு பேஜை வந்து ஃபாலோ பண்ணிட்ருக்கேன் பின் தொடர்கிறேன் அடுத்தது விதைக்கப்பட்டவன் அப்படின்ற பக்கத்த வந்து ஃப் பின் தொடர்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கனா சூளகிரி அப்படின்ற ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிட்டு அந்த குரூப்பில் வந்து போ சூளகிரி சம்மந்தமான நியூஸ் எல்லாத்தியும் ஷேர் பண்றேன் அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை வாய்ப்புக்கள் அதெல்லாம் வந்துச்சுனா அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்றேன்